ஆ சொல்லுங்க சரிங்க மதுரை ட்ரெயினா இல்லை பொதிகை டிரெயினுங்களா மேடம் மதுரையில் இருந்து ஏறினீங்களா ஓகே சரிங்க

சரிங்க

இல்லை ஒரு நிமிஷம் இருங்க இப்போது நீங்கள் என்ன டைமிங் என்ன டைமிங்கில் ஏறினீங்க மேம் ட்ரெயின் டைமிங் வந்து ஏழு மணிக்கு ஓகே ஏழு மணிக்கு கிளம்புன ட்ரெயினில் ஏறினீங்களா பொதிகை எக்ஸ்ப்ரஸ் ஓகே இப்போ என்ன பேக் மேம் அதில் தொலைஞ்சிருச்சி ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான திங்க்ஸ்ஸு ஏதாவது வச்சுருந்திங்களா அப்படிங்களா ஓ சரி ஓ சரிங்க மேம் ஓகே உங்கள் பக்கத்தில் சந்தேகப்படுற மாதிரி யாராவது நபர்கள் யாராவது இருந்தாங்களா ஓகே ஓகே அப்படிங்களா திண்டிவனத்தில் வந்து தான் நீங்கள் பார்த்தீங்களா இல்லை மேம் நான் அதை கேட்கல இப்போ நீங்கள் ட்ரெயினில் ஏறுனதில் இருந்து லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ பேக்கை பார்த்தீங்க சரி ஓகே ஆ அப்படிங்களா ஓகே மேம் ஓகே அப்படிங்களா சரிங்க மேம் ஓகே உங்கள் ஃபோன் நம்பரெலாம் நோட் பண்ணிவிட்டேன் ஆ ஓகே உங்கள் உங்கள் நீங்கள் இறங்குன அந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாங்க வேறு ஒரு ஒருத்தர் வேறு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரோடய லைனில் தான் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கிங்க சரிங்களா இன்னொரு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அப்போ நீங்கள் இப்போ இறங்குன இடத்துல திண்டிவனம் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க நானும் என்னோடய சைடிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்றேன் ஓகேங்களா அவங்க உங்களுக்கு சீக்கிரத்தில் சிசிடிவி கேமரா பார்த்து உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க மேம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஓகே மேம் கண்டிப்பாக கிடைச்சிரும் மேம் கண்டிப்பாக கிடைச்சிரும் நானும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் சைடில் பாருங்க நான் ஏன் சிசிடிவி கேமராவை நான் செக் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைச்சிரும் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா தேங்க் யூ ம்